வணக்கம்மா ம்மா நான் தான் ரோட் காண்ட்ராக்டர் உங்கள்க் கிட்டே பேச வந்திருக்கேம்மா ஆ நம்மளோட திட்டம் நம்ம போட்ட மாதிரி நடக்க மாட்டேக்கிதுங்க கொஞ்சம் ஒரு சில சவால்களெலாம் இருக்குது நம்ம முடிக்கிற நம்ம முடிக்கிற திட்டம் வந்து கொஞ்சம் தாமதம் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மேம் ஆமாங்க மேம் பக்கத்துலேயே ஒரு கட்டடம் இருக்குது அந்த கட்டடதுக்கு கீழே ஒரு பைப்லைன் போகுதுங் மேம் அதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு தான் நம் எடுத்துவிட்டு தான் நம்ம வந்து ரோடு போடுகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் பக்கத்தில் இருக்கிற கட்டத்தில் வந்து நான் பேசியிருக்கேன் அவங்கள்ல அவங்களும் சரி ஓகே சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம் மேம் ஒரு ரெண்டு வாரம்னாலும் ஆகுங்க மேம் ஆமாங்க மேம் எப்படிருந்தாலும் ரெண்டு வாரம் ஆகும் மேம் ஆ நாங்கள் நைட்டில் வந்து அதிகமாக வேலை பார்த்து அதிக நேரம் வேலை பார்த்து நாங்கள் சரி பண்ணுறோங் மேம் அப்புறமாக வந்துங்கமா ஒரு பத்து ஆளுக்கு மேலே எங்களுக்கு வேணுங்கமா

நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கட்டடத்தில் வந்து அவங்க பெரிய ஆளுங்கக்கிட்டேலாம் பேசியிருக்கிறேம்மா அவங்க வந்து சரி பண்ணி தரதா சொல்லியிருக்கறாங்க அங்கே வந்து அரசியல் வாதிகளும் கொஞ்சம் நேரடி தொடர்பில் தான் இருக்காங்க அதனால வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம்

ம்மா ஓகேம்மா அதனால தான் உங்கள்க் கிட்டே முன்னாடியே சொல்லலான்னு வந்தேம்மா எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு பேருமே வேணும் மேல் வேலை பார்க்கறவுங்களும் வேணும் அதே சமயம் நைட்டில் வந்து இரவு நேரத்தில் அதிகமாக ஒர்க் பண்ணுற வேலை செய்கிற ஆட்களும் வேணும்மா

ம் ஆ சரிங்கம்மா நான் வந்து என்னால் முடிஞ்சது என்ன தர முடியுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுறேம்மா உங்கள் உங்கள் திட்டம் கொஞ்சம் வந்து தாமதமாக இருந்தாலும் நான் என்னால் என்ன முடியுமோ அதுக்கு ஈடுகே ஈடுகட்டுற மாதிரி நான் வேலை ஆட்களை வெச்சு வேலை வாங்கி முடித்து தரேம்மா ஆ ஓக் ஆ சரிம்மா ஓகேங்க ஆ சரிம்மா ஆ சரிம்மா